ஆ சார் வீடு வேணும்னு கேட்டிருந்திங்களாமா ஆ வீடு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணும்னு முதல ஏதாவது இது பண் முடிவு பண்ணிருக்கிங்களா தி திருச்சிலேயா சரி சரி திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவேலயே வீடு மெயின்லயே வந்து இருக்குது சார் நல்லா இன்னும் பக்கத்தலல்லாம் ரொம்ப அதிகபடியான ஒரு வீடுகள்லாம் ஒன்றும் வரல நல்லா காற்றோட்டமான வசதியோட இருக்குது அதேபோல் பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலையே உங்களுக்கு போய் பஸ் ஏறிக்கலாம் மற்ற ம அப்புறம் ஆட்டோ போக்குவரத்துலாம் இருக்குது காரு கா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபிட்டில் வீடு இருக்குது சார் ஆமாம் க்ரௌண்ட் ஃப்ளோரு ஸ்கொயர் ஃபிட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு

ஸ்கொயர் ஃபிட்டு அங்கே வந்து மூண்ரூபாயிலிருந்து கிடைக்குது சார் மூவாயிருபா வரும் ஆ அப்புறம் ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு பக்கத்திலயே டெம்பிள் அதான் கோயிலுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது அதேபோல் இங்கிட்டு வந்து டவுனுக்கு வர்றதுக்கு வசதியாகவும் இருக்குது நான் அதை பற்றி வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் விசாரிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் வேண்ணா ஆ உங்களுக்கு பட்ஜட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா உங்களுக்கு நான் விசாரிச்சிட்டு சொல்கிறேன் ஆ ரைட் ஓகே சார் ம்